எங்கள் இடத்துக்கு வர்ற சுற்றுலாப் பயணிகள் என்னென்ன சவால்கள் ஏற்கிறார்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துவிட்டு வர்றவங்க வந்துவிட்டு ஒரு ஒரு வெப்ப மண்டல வெப்பமான இடமோ இல்லை ஒரு ந ஒரு ரொம்ப கூலான இடத்துல இருந்துவிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வானிலையில வானிலை அதாவது க்ளைமேட்டிக் சேஞ்சஸில் வந்துவிட்டு ஏதாவது அடாப்டேஷன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சில பல பிரச்சனைகள் வரும் சிலவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து தண்ணி நம்மளோ நம்ம ஊரோட தண்ணி ஒத்துக்காது சிலவங்களுக்கு சாப்பாடு ஒத்துக்காதனால வயிறு சரியில்லாமல் போகலாம் அது அதுபோல் ஸ்கினில் அதாவது தோல் சரும நோய் நிறைய வர வரும் இதை தாண்டி போனால் அவங்களோட நம்ம நாடை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே ஏன் அப்படின்னா ஒரு எல்லா இடத்துலையும் எல்லாரையுமே நம்ப முடியாது நல்லவிதமாக பேசிவிட்டு நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போகறதுல கூட அவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்காங்க அப்போ அவங்க கொண்டு வந்த ஆவணங்களோ இல்லை பணமோ அவங்களுக்கு அதை வந்துவிட்டு யாரோ திருடுகிறது அந்தமாதிரி உண்டான சவால்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு அது அப்புறம் தங்கறதுக்கு இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்துவிட்டு ஒரு குறைந்தபட்ச அளவில் குறைந்தபட்ச ரேட்டில் கூட அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்ச ரேட் இல்லாமல் அதை விட அதிகமான ரேட்லையும் இருக்கும் அந்த அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் அவங்களுக்கு உண்டான ரேட்லையோ ஒரு நல்ல அமௌண்ட்லயே உங்களுக்கு வந்து ஹோட்டல்ன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி போனால் அவங்க சுற்றுலாப் பயணிகள் நம்ம நாட்டு வர்ற நம்ம நாட்டுக்கு வர்றது எதுக்கு நம்ம நாட்டை எவ்வளவோக்கு எவ்வளோ சுற்றி பார்க்கணுமோ சுற்றி பார்க்கறது எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதாவது எவ்ளோக்குள்ளே சுற்றி பார்த்து நல்ல நிறைய விஷயங்கள ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கணும் ஒரு ஃபோட்டோ ஒரு புகைப்படம் எடுத்தால் அந்த மெமரிஸை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குகாண்டி தான் சுற்றுலாவே நம்ம நாட்டுக்கு வராங்க இந்த மாதிரி அதுக்காக தே அதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக போக்குவரத்து தேவை இருக்கும் இங்கே வந்து போக்குவரத்தை பற்றி அவங்களுக்கு முற்றிலும் தெரியாது அவங்க நாட்டில் இருக்கிற போக்குவரத்து வேறு நம்ம நாட்டில் இருக்கிற போக்குவரத்தில் வேறு அவங்க நாட்டில் அவங்க வந்துவிட்டு ஒரு நல்லவிதமாக சேஃப்பாக போயிவிட்டு வந்துருவாங்க ஆனால் நம்ம நாட்டு போக்குவரத்து அப்படி இல்லை நம்ம நாட்டு போக்குவரத்தில் ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு பேருந்து ஒரு வேறு ட்ரெயினோ இந்தமாதிரி இடம் நேரம் நேரம் போக்குவரத்து பற்றி அவங்களுக்கு சும்மா சுத்தமாகவே தெரியமாட்டேங்கிது அதனால அவங்களுக்கு வந்து போக்குவரத்தில் ஒரு நெரிசல் உண்டாகும் போக்குவரத்து தெரியாதனால அதுமாதிரி போக்குவரத்து தெரியாததுனால அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ முடியாது அதேபோல் ட்ராஃபிக் ப்ராப்ளம் அவங்க நாட்டில் இருக்க ரோட் சிஸ்டம் வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகறக்கான நேரம் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப தாமதமாக கூட இருக்கலாம் இது போன்று நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அவங்கள வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணுறதுன்னா வானிலை சாப்பாடு அவங்களோட காசு ஆவணங்கள் இதெல்லாம் அவங்களால பத்திரமா பாத்துக்க முடியாமல் அதுக் இந்த இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களால இந்த மாதிரியான சவால்களை வந்துவிட்டு நம்ம இங்கே வந்துவிட்டு எதிர்கொள்கிறாங்க இன்னும் தாண்டினா நம்மளோட நாகரீகங்கள் வேறு நாங்கள் நாகரீகங்கள் கலாச்சாரங்கள் வேறு அவங்களோடது வேறு அதனால இங்கே இருக்க மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிற ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ நிறைய மக்கள் வந்து அதை வியந்து பார்க்குறாங்க வியக்குறாங்க அந்த ஒரு நாகரீகத்தினால இது தான் இங்கே வந்து அவங்க எதிர்கொள்ளும் நிறைய சவால்களில் ஒரு சில சவால்களாக இருக்கு அதை பார்த்தோம் அப்படின்னா இது இது எல்லாமே அந்த சவால்களாக சவால்களில் அடங்கும்